கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நல்லா இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு மாவட்டமாக இருக்கிறது இது முக்கிய தொழில் ஆதாரமாக விவசாயம் கொண்டு வரப்பட்டது இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கெலவரப்பள்ளி டேம் கிருஷ்ணகிரி நீர் தேக்கம் போன்ற மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த இயற்கை வளங்கள் பற்றி சொல்ல என்ன என்றால் தண்ணீர் வளம் வனம் வனம் நிறைந்த ஒரு மாவட்டம் கனிமங்கள் நிறைந்த மாவட்டம் அதனால் வந்து சில இது வந்து நீர் ஆதாரங்கள் வந்து இங்கே பார்த்திங்ன்னா கிருஷ்ணகிரி டேம்லேருந்து தண்ணி ஒகேனக்கல் கூட்டு குடி நீர் திட்டம் இது அல்லாமல் எல்லா எல்லா இடத்திற்கும் தகுந்த மாதிரி செயல்பட்டு வருகிறது இதில் வந்து நீர் தேக்கம் வந்து ஏரிகள் நிறைந்தது ஏரிகள் வந்து தண்ணீர் தேங்கி இருப்பது கழிவுகள் வந்து அங்கங்கே கொட்டுறதினால இங்கே வந்து இது வந்து நிறையா வந்து பிரச்சினைகளை உருவாக்கி மாசு தண்ணீர் வந்து மாசு ப மாசுபடுவதற்கான வாய்ப்பு உள்ளது நம் மாவட்டத்தில் வந்து குப்பை தொட்டிகள் வைத்துள்ளனர் குப்பைகளை தனித்தனியாக பிளாஸ்டிக் பைகள் இது மக்கும் குப்பை மக்காத குப்பை தரம் வாரியாக பிரித்து அதில் வந்து செயல்படுத்தி வருகின்றனர் ரொம்ப சுத்தமான ஒரு இது வந்து ஒரு சுகாதார நிலையம் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது